பெண்களின் பங்கு வந்து ரொம்ப மாறியிருக்குது ஏன்னால் பெண்கள் முதல்லலாம் படிக்கலை படிக்க அனுப்பவே ரொம்ப பயந்தாங்க நம்ம மக்கள் ஆனால் இப்போதெலாம் வந்து எல்லா பெண்களுமே நல்லா படிக்கிறாங்க காலேஜ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது படிக்கிறாங்க அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சாதனை தான் படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய சாதனை பெண்கள் பெண்களை பொருத்தளவு அது வேலைக்கு வெளி இடதுக்குலாம் போகிறாங்க அங்கே போய் தங்கி வேலை செய்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாதனை ஒரு தைரியம் வர வைக்கும் பெண்களுக்கு பெண்களின் பங்கு மாறி இருக்குது அப்படிங்குறது நிச்சயமாக சொல்லலாம் ரொம்ப நல்ல படித்து ஒரு குறிக்கோளோடு இப்போ பெண்கள் இருக்கிறாங்க படிக்கணும் இந்த வேலைக்கு தான் போகணும் வேலைக்கு போய் இப்படி சம்பாதிக்கணும் அப்படின் வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்கிறாங்க வேலைக்கு வெளியே போய் பார்க்குறதுல என்ன தடை அப்படின் பார்த்திங்கனா நம்ம வீட்டில் இருந்தே இந்த தடை ஆரம்பிச்சுடுது என்ன தான் பெண்கள் படித்து வெளியே போய் வேலைக்கு போனாலும் அப்படின்னால் ஒரு தடை இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டிலையுமே யோசிப்பாங்க இல்லையா இங்கே இருந்து இவ்வளோ தூரத்துக்கு அனுப்பலாமா வேண்டாமா அங்கே அனுப்பினது சரி வருமா சரி வராதா சேஃபாக இருக்குமா சேஃபாக இருக்காதா அப்படினெலாம் நிறைய யோசிப்பாங்க நம்ம வீட்டிலேயே ஃபஸ்ட்டு வேணாம்னு சொல்லுவாங்க அவ்வளோ தூரம் வேண்டாம் பக்கத்தில் பாரும்பாங்க அதுவே ஃபஸ்ட்டு தடை முடிஞ்சிச்சு நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு தடையே நம்மளுக்கு நம்ம வீடாக இருந்துச்சு படிக்க வைச்சாங்க வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்க ஆனால் வெளி வேலைக்கு போகையில் ஒரு யோசனை வருது இல்லையா அதுதான் நம்மளுக்கான தடை இந்த தடையும் கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னால் பெண்கள் நூறு சதவீதம் சுதந்திரம் கிடைச்சிது சாதனையாளராக இருக்கிறதுங்குறதுல உறுதி கண்டிப்பாக